எப்படின்னா நல்லா அருங்காட்சியகக்குற ஊர்னால் கலாச்சாரம் பற்றியும் மய கலாச்சாரமயம் நிறஞ்சிருக்கற ஊர் எப்பிடின்னா தஞ்சாவூர் பெரிய கோ தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்லணம் கன்னியாகுமரி மியூசியமில் கூட இருக்கும் மகாபலிபுரத்துலேயும் நல்லாத்து கா கலை எண்ணம் இருக்கிறவங்கள்லாம் நிறைய பார்க்கலாம் அதாவது சிற்பத்துலேயே அந்த செவத்துல இருக்க சிற்பத்துலேயே பார்க்கலாம் கண் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கறதுலேயே நல்லா ஓ நல்லா தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் நம்ம வேல்டுலியே ஃபேமஸான கோயில் மாதிரி நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் ஃபேமஸான கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் அதில் வந்து ஒவ்வொரு சிற்பங்கள்லேயும் ஒவ்வொரு அதாவது கவிதைகள் கவிஞன் பற்றிய கருத்துகள் இருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் வெவ்வேறு வேறே வேறேயா டிஃப்ரனேட் நிறையா இருக்கும் இதேமாதிரி தான் மகாபலிபுரமும் ஒவ்வொரு சிற்பிலையும் அடங்கியிருக்குற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு கருத்தை குறிக்கும் இந்தமாதிரி இதுதான் வந்து நம்ம மாநிலத்து வரலாற்று மற்றும் கலாச்சாரத்தை பற்றியும் அதாவது ஆர்வமுள்ள சுற்றுலாப் பயணிகள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செல்கிற இடம்லா இந்தமாதிரி ஊர் தான் இதுதான் இதை தான் சொல்லணும்